ஹலோ போட்டோ ஸ்டூடியோ சொல்லுங்கள்

ஓகே ஓகே இப்போது ஓகே ஓகே ஆ சொல்லிடுறேன் உங்களுக்கு பாருங்கள் ஆ நாங்களே இன்டீரியர் எல்லாமே செட் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பர்டி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் போஸ்ட் வெட்டிங் ப்ரீ வெட்டிங் அதுக்கப்புறம் வெட்டிங் ரிசப்ஷன் இது எல்லாமே டோட்டல் பேக்கேஜ் வந்துட்டு ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் இதில் எல்லாமே அடங்கிடும் ஆல்பம் நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம் நோ நாலு நாலு ஆல்பம் வரும் இப்போது ஒரு ஆல்பமுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் லீப் மாதிரி வந்துடும் ஒரு லீப்ல வந்துட்டு எப்படியும் நான் உங்களுக்கு ஒரு செவன்ட்டி எயிட் ஃபோட்டோஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாம் எல்லா பராப்பர்ட்டியும் நாங்களே அரேஞ்ச் பண்ணிடுவோம் இந்த மாதிரி இந்த பேக்கேஜில் ஒன் லேக் டுவெண்டி ஃபை பேக்கேஜ்ல இந்த இது வரும் உங்களுக்கு கம்மி வேணும்னா கம்மிலேயும் பண்ணலாம் ஆனால் நீங்கள் தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் லீப்ஸும் ஒரு கம்மியாகும் ஒரு பதினெட்டு இருபது லீப் தான் வரும் அதில் ஒரு ஓகே செவன்டி தௌசண்ட் ஏன்னா அது கொஞ்சம் கட்டுபடியாகாது வேணா ஒரு நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மாதிரி பண்ணலாம் இல்லன்னா வேற ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டை தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் எங்களுக்கும் பட்ஜெட் இடிக்கும்ல ஓகே வேணா ஒரு ஒன் ஃபிஃப்டின் மாதிரி பண்ணலாம் மேம் இவ்வளோதான் பண்ண முடியும் இல்லைன்னா ஒரு ஈவன்ட் வேணா கேன்சல் பண்ணலாம் இப்போ நாலு ஈவன்ட் சொல்லிருக்கேன் ப்ரி வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் அப்புறம் வெட்டிங் அதுக்கப்புறம் ரிசப்ஷன்னு சொல்லி இதில் வேணா இல்லை எல்லாமே பேக்கேஜ் தான் ஒரே பேக்கேஜ் தான் மேம் ஓகே உங்களுக்கு எப்படி வசதின்னு பாருங்கள் இதில் எல்லாமே வந்துடும் இப்போது மேரேஜ்க்கு சீடி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அப்புறம் எல்லாம் நாலு ஆல்பம் வந்துடும் தனித்தனியாக ஆல்பமும் நாங்கள் நார்மலாக பண்ணமாட்டோம் கொஞ்சம் டிசைன் வொர்க் எல்லாமே பண்ணிதான் கொடுப்போம் நீங்கள் வந்து வேணா விசிட் பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு இல்லன்னா இது வாட்ஸ்அப் நம்பராக இருந்தால் நான் உங்களுக்கு நார்மலாக இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் அனுப்பி பார்க்குறோம் ஆ நீங்கள் பார்த்துட்டே சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு ஆமா அட்வான்ஸ் ஒரு தேர்ட்டி போட்டுவிடுங்க மீதி பார்த்துக்கலாம் இல்லை மேம் ஒரு செகண்ட் ஈவெண்ட் மாதிரி ஃபோட்டோ எடுக்கும்போது கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்த ஈவெண்ட்க்கு நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணணும் ஓகே நீங்கள் பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள் இந்த நம்பருக்கு நான் போடுகிறேன் இதுக்கு முன்னாடி பண்ணதை ஆ பண்ணுறேன் கண்டிப்பாக ஓகே இல்லனா நீங்கள் டேரெக்ட்டாக ஸ்டூடியோ வந்து பார்க்க முடியுமானனு பாருங்கள் வந்தீங்கன்னால் டீட்டெயலாக பேசிக்கலாம் ஓகே ஓகே